விவசாயிகள் வந்து அதிகமாக விரும்பி வாங்கிற பயிருனு பார்த்தா நெல்லு ஏன் நெல்லு வந்து அவங்க ப்ரீஃபர் பண்ணுறாங்கன்னா குறஞ்ச செலவில் அதிகம் லாபம் ஈட்டுறது அப்படின்றதுனால அதை பராமரிக்கிற செலவும் கம்மி ஒரு மூட்டை வித நெல்லுன்னு எடுத்துக்கிட்டால் அதோடய ஹார்வெஸ்ட் பண்ணும் போது இருபத்தி ஒன்பது மூட்டை சம்திங் அவங்களுக்கு வந்து ஹார்வெஸ்ட் கிடைக்கும் அதனால வந்து அதிகமாக விவசாயிகள் வந்து நெல்லை வந்து ப்ரீஃபர் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தா கரும்பு கரும்புக்கு வந்து வெயில் நல்லா இருந்தால் போதும் தண்ணி வசதி கொஞ்சம் கம்மின்றதுனால அடுத்ததாக விவசாயிகள் வந்து அதை விரும்பி வாங்கி போடுகிறாங்க கம்மி செலவில் அதிகம் லாபம்ன்றதுனால அதுக்கப்புறம் பார்த்தா வாழை வாழை வந்து ஒரு கன்று வச்சாலே சுற்றியும் பத்து கன்று வரும் ஸோ இது அவங்களுக்கு எந்த வகையில் பார்த்தாலுமே அதிக லாபம் ஈட்டுற ஒரு விஷியம்ன்றதுனால மூணாத அவங்க வந்து அத விரும்பி வாங்கி பயிர் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தா எள்ளு எள்ளு அதுக்கப்புறம் நிலக்கடலை நிலக்கடலை வந்து பயிர் சாப்பிட்றதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அது மூலிமா எண்ணையும் ஆடிக்கெலாம் இது வந்து விவசாயிகளுக்கு வந்து அதிக லாபம் தரதுனால் அது அவங்க ப்ரீஃபர் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தா கெவுரு கம்பு இந்த மாதிரி தானிய வகை போடும் போது கம்மி விலையில் அதிக லாபம் ஏன்னால் இது சத்தான பொருளுன்றதுனால அதிக ரேட்க்கு அவங்களுக்கு எடுப்பாங்க ஸோ அதுவந்து இவங்களுக்கு எப்படி பார்த்தாலும் ப்ராஃபிட்ன்றதுனால் விவசாயிகள் இதை வந்து விரும்பி வாங்கி போடுகிறாங்க விவசாயிகள் வந்து அதிகமாக விரும்பி வாங்கி இதை போட்டு லாபம் அடைகிறாங்க